தண்ணிக்கு நாங்கள் பக்கத்து ஊர் எது எதிரில் இருக்கிற ஊர் கிணறு கிணறாக திரிஞ்சு தவலையை எடுத்துன்னு போய் ரெண்டு ரெண்டு தவலையாக தலை மேலே ஒன்று இடுப்பு மேலே ஒன்று இப்படியா வச்சு வச்சு நாங்கள் குடும்பம் நடத்தினோம் ஒரே ஒரு போரு இருக்குது அந்த போரு கெட்டு போயிடுச்சுன்னால் நாங்கள் அத்தினி இடம் அந்த ஒரே ஊருக்கு இந்த கிராமத்துக்கு ஒரே ஒரு போர் தான் போட்டு கை பம்ப்பு தான் அடித்து அதை பிடிச்சின்னு வருவோம் அது மதியம் வரைக்கும் ஆயிடும் வேலை வெட்டிலாம் கெட்டு போயிடும் அதுவும் அது கெட்டு போயிடுச்சுனாலும் திருப்பி நாங்கள் என்ன பண்ணுவோம் ஒரு மைல் கரெக்டாக இருக்கும் அம்மா தூரம் போயி பக்கத்தில் ஏரியாண்ட ஒரு போரு இருக்குது அதில் போய் அடித்து தூக்கின்னு வந்தோம் கிணத்தாண்ட போய் அடித்து தூக்கின்னு மொண்டு வந்தோம் இந்த மோட்ரு எப்போ விடுவாங்களோன்னு பார்த்துக்கின்னே இருப்போம் எடுத்துன்னு வந்து வீட்ல அப்புறம் நாங்கள் வேலை செய்வோம் சாப்பாடு செய்வோம் குளிப்போம் குளிக்கிறது கஷ்டம் துணி துவைக்கிறது கஷ்டம் எவ்வளோவோ கஷ்டம் அதுக்கப்புறம் தான் ஒவ்வொரு போராக போட்டாங்க அப்புறம் ஒவ்வொன்றா இப்போ டேங்க் கட்டி வச்சுக்கிறாங்க அடி பம்பு இல்லைனு தண்ணி வசதிலாம் இப்போ கொஞ்சம் மாதிரி நாங்கள்லாம் எங்கள் பசங்கள்லாம் வண்டியில் கட்டின்னு வந்து தவலையில் குடத்துல எடுத்தாந்து எடுத்தாந்து வீட்டுக்கு ஊற்றுவோம் தண்ணி பத்தாமல் போய் பற்றாக்குறையா நாங்கள் வீடு கட்டும் போதுலாம் கூட கஷ்டமா இருந்துச்சு வீடு கட்டுறதுக்கு மாடி வீடு தண்ணி ஊற்றுறதுக்கே தண்ணியே பத்தலை அப்படியே மாடி வீடும் கட்டிட்டு ஒரு ரெண்டு நாள் ஊற்றிட்டு டக்குன்னு விட்டுட்டோம் இது மாதிரி ஆயிடுச்சு தண்ணி கஷ்டம் அதிகமாக இப்போ எங்களுக்குலாம் வீட்டுக்கு ஒரு போரு போட்டால் தான் எங்களுக்கு நல்லது எங்கள் வீட்டு மறுமகலாம் ஒரு தவலை கூட தூக்கின்னு இப்படி அப்படி நடக்குமா நடக்காதுங்க நாங்கள்லாம் தூக்கின்னு நடந்தோம் அதுவோலாம் அதுமாரி நடக்காதுங்க வீட்டில் இருக்கிற வேலையே செய்ய முடியாது அது மாதிரி இருக்குதுங்க அதுக்கு தகுந்தமாரி எங்களுக்குக் கொஞ்சம் அரசாங்கம் நல்லா உதவி பண்ணணும்